நான் ஒரு ஒன்றை வருஷோம் ஒர்க் பண்ணிணேன் அது வந்து டால்மியா கம்பெனியில் ஒரு ஒன் இயர் அப்ரண்டிஸ் பார்த்தேன் அப்புறம் எம்ஆர்எஃப்க்கு ஏழு மாசம் ஒர்க் போனேன் ஒர்க்கிங் போது அப்ரண்டிஸ்லாம் நாங்கதான் பழைய மாதிரி தான் ஜாலியாக சுற்றி சுற்றி வருவோம் எம்ப்ளாய்க்கு என்ன இது இருக்கோ ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தான் எங்களுக்கும் எம்ப்ளாய் எங்கே போனால் நாங்களும் பெரிய பெரிய ரூம்மாக இருக்கும் எம்ப்ளாய் பின்னாடி நாங்களும் எம்ப்ளாய் மாதிரியே போயிருவோம் கேண்டீனு அது மாதிரி தான் எம்ப்ளாய்க்கு என்ன கேண்டீன் இருக்கோ அதே கேண்டீன் தான் எங்களுக்கும் வேலை செய்யும் போது மேனேஜரு வந்து சவுண்டு விடுவாரு எம்ப்ளாய் என்ன வேலை செய்யலன்னு எம்ப்ளாய் வந்து யூனியன் சப்போர்ட் இருக்கினால அவங்க ஆளுங்கிற மாதிரி பேசுவாய்ங்க எம்ப்ளாய்லாம் நாங்களும் எங்களுக்கும் ஆளு வருவாங்க எங்கள் எம்ப்ளாய் சொல்கிறோம் நாங்கள் செய்கிறன்னு சொல்லி நாங்களும் அப்படியே கழண்டுக்குவோம் டீ பிரேக் பத்து நிமிஷம் தான் இருக்கும் அரை மணி நேரம் குந்திருவோம் லன்ச் டைம் ஒரு மணிக்கு விடுவாங்க ஒரு மணிக்கு விடும் போது ரெண்டு மணிக்கு வந்துரும்பாய்ங்க மூணு மணிக்கு தான் நாங்கள் வேலையே ஆரம்பிப்போம் இப்போ வரலு ஒரு கம்பெனி எட்டு மணி நேரம் வேலை செய்கிறன்னா அதில் ஒரு ஒரு மணி நேரம் சாரி ஒரு மூணு மணி நேரம் வேலை செய்வோம் மற்ற அஞ் அஞ்சு மணி நேரம் சும்மா ஓப்பி தான் அடிப்போம் ஒரு வருஷம் அப்ரண்டிஸில் அதுதான் தெரியும் வேலை கஷ்டம் என்னெனான்னு ஒரு மோட்ரை போய் சரி பார்க்கணுன்னு சொல்லிட்டுப் போயிருந்தால் மோட்ரு சரி பார்க்க அஞ்சு நிமிசம் தான் ஆகும் ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக பொழுத ஓட்டுவோம் அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலைய ஒரு மணி நேரத்தில் சாரி ஒரு நாள் ஃபுல்லாக ஆட்டுவோம் அப்படியே எக்ஸாம் வந்துச்சு பப்ளிக்ஸ் எக்ஸாம் வெளியே வந்துட்டோம் அடுத்து எம்ஆர்எஃப் போனோம் அது எங்கள் ஊர்லேருந்து ஒரு எழுபது கிலோ மீட்ரு ட்ராவல் டைம் போனால் ஒரு ரூம் எடுத்தோம் ரூமு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபுட்டும் நல்லா இருக்காது கம்பெனிக்குள்ளே ஃபுட்டு நல்லா இருக்கும் வெளியே வந்தால் ஃபுட்டு நல்லா இருக்காது வெளியே வந்தோம் வெளியே சமைத்து சாப்பிட்லாம் சமைத்து சாப்பிடலாம் கசக்குதாண்டு ஒரு த்ரீ மந்த்து அப்படி நாங்கள் சாப்பிட்டோம் அந்த சம்பளங்கயில் ஏழாயிரம் எங்களுக்குள்ள போயிரும் மிச்சம் ஏழாயிரம் தான் சேவிங்ஸ்லேயே இருக்கும் அப்புறம் சமச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாறினோம் சமையலே கேவலமாக இருக்கும் குழம்பே செய்யாமல் ஏதாவது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பிசஞ்சி சாப்பிட்றது கம்பெனிக்குள்ளே போனால் எட்டு மணி நேரம் நின்றுட்டு தான் இருக்கணும் என் அப்ரண்டிஸ் ஜாலியானா ஹீட்டு வந்து ஃப்ளோர் டிகிரி செல்சியஸ்னா அப்ராக்சிமேட்டாக ஐம்பது அறுபது டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட்டு வரும் டயரு வேக வைக்கிற இடம் க்யூரிங் சாப்பாடும் நல்லா இருக்கும் நைட் ஷிப்ட்லாம் போனால் தூங்கிறது ஃபுல்டைம் ஏதாவது ஏசி ரூம்மில் படுத்துத் தூங்கியர்றது ஃபால்ட்னு வந்தாச்சுன்னா எழுந்திரிச்சு போகிறது எப்போயாவது சடௌன் மழை பெய்யும் போது சடௌன் பவர் கட் ஆகும் ஆகும் போது எட்டு மணி நேரத்தில் புழிஞ்சி அனப்புவாய்ங்க எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு மணி நேரத்தில் செய்வோம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வேறேன்ன நல்லா தான் பொருள் இருக்கும் பொருள் மேலே கம்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு பொருளை மாற்றன்னுவோம் பிரச்சின எலக்ட்ரிக்கல் பிரச்சினையா இருக்கும் மெக்கானிக்கல் பிரச்சினைன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கலை பார்க்க கூப்பிட்டுட்ருப்போம் மெக்கானிக்கல் நாங்கள் சரி பார்த்துருவோம் மெக்கானிக் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஓகே செக் பண்ண வாங்கி செக் பண்ணால் கட்டாயிரும் அவங்க மேலேலியே போட்டுப் போயிடுவோம் வேலை கஷ்டமாக இருந்தாலும் மிஷின்லாம் ஒர்க் ஆகாது வேறேன்ன கம்பெனி முடித்து வரும் போது பைகில் ட்ராவல் பண்ணால் செமையாக இருக்கும் லாரி அதிகமாக வரும் மாட்டுனா அப்போயும் ட்ராவலிங் நல்லாயிருக்கும் கல் லாரி தான் ஆனால் வந்து தொண்ணூறு நூறில் வருவான் டேர்னிங்கில் வளைக்கும் போதும் நம்மளே ஐம்பது அறுபதுல தான் போவோம் அவன் லாரியில் தொண்ணூறில் வருவான் மாட்டுனா அவ்வளோ தான் நைட் ஷிஃப்ட்டு முடித்து வரும் போது பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு வருவோம் வீட்டுக்கு வர ஒன்ரையாகும் நைட் ட்ராவலிங் வேறு லெவலில் இருக்கும் மழை பெஞ்சா வண்டி எடுத்து ஓட்டிகிட்டே வரறது தான் எதும் ஜாப் சேல்ரி கம்மியாக இருந்தது பட் இருந்தாலும் செட்டானுச்சி பட்டு சேல்ரி படிக்கும் போதே இங்கே வேலை செய்கிறது கஷ்டம் தம்பி அங்க வேஸ்ட்டு உன்ற லைஃபு அப்படின்னு சொன்னாங்க டிப்ளோமா படிக்கணுன்னு சொல்லிட்ருந்தேன் சொல்லிகிட்டு தம்பி டிப்ளோமா படி நல்லது தான் எதுக்கு தேவைல்லாம இப்படி லைஃபை வேஸ்ட் பண்ணுற டிப்ளோமா படின்னு சொல்லி ரெண்டு மூணு இன்ஜினியர்லாம் சொன்னாங்கள் ஒருத்தவங்கள் பேயரு மனோஜா மனோஜ்ன்ற ஒரு அண்ணன் சாரி இன்ஜினியர் நல்லா ஜாலியாக பேசுவாரு படிக்கிறன்னு போகிற டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுரு நான் டிப்ளோ முடிச்சுட்டு வந்தேன் ஒரு பையன் இன்ஜினியரு வந்தான் என்னைய விட இப்போ சம்பளம் வாங்கிறான் எனக்குப் பின்னாடி இருந்த பையன் என்ன விட சம்பளம் கூட வாங்கிறான் அதனால் படிக்கப் போகிற படிச்சுட்டு ஃபுல்லா விட்றாத அப்படின்னு இது மாரி சொன்னாங்க இன்றைக்கி அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி வேறு வேறு என்ன கடைசி நாள் காலேஜு ஆரம்பிக்கின்ற கடைசி நாள் கூட வேலைக்குப் போனேன் நாளைக்கு காலேஜ்னா இன்றைக்கிக் கூட வேலைக்கு போனேன் முடிச்சுட்டு தான் வந்தேன் வேறேன்ன வேறு ஒன்றுல்ல இவ்வளோ தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு தரறேன் தர்றேன்னாய்ங்க கடைசி வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தரல சூப்பர்வைஸர ஒருத்தன் ஷிப்ட்டு வேலையாக இருந்தால் மட்டும் திங்கக்கிலம ஒவ்வொருத்தரயா கூப்பிடுவான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டு கூட வரல வேஸ்ட்டாக போச்சு சம்பளம் கொடுத்துட்டாய்ங்க பட் ஆனால் சர்டிஃபிகேட்டு தரல என்ன பண்ணுறது ஏன்னால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ல சரி அவ்வளோதான்னு நினைக்கிறேன்